ஹலோ ஹலோ ஆ மெடிக்கல் ஷாப்புங்களா மெடிக்கல் ஷாப்புங்களா ஆ ஐயா எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு ஆமாம் இதில் எங்கிட்ட வந்து ஹேர் வந்து நிறைய கொட்டிட்ருக்கு அப்புறம் நிறைய நர முடியெல்லாம் வந்துட்டுருக்கு அதுக்கு எதுவும் மெடிசன் இருக்குங்களா மெடிக்கல் இருக்கா ம என்ன பண்ணலாம் இது ஒரு மூணு மாசமா ஆறு மாசமா அந்த மாதிரி இருக்குது ஏஜு எங்களுக்கு வந்து அது ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வயிசு ஆகுது ம் ஆ ஷாம்பு க க யூஸ் பண்ணுவோம் ஷாம்பு போடுவோம் சீயக்காய் போடுவோம் ஆ அப்புறம் இந்த சோப்பு அது மாதிரி சோ அதெல்லாம் போடுவோம் ஆ

ஆ ஆ சரி

ம் சரிங்க ஆ ஆ சரி சரிங்க நல்லது நல்லதுங்க ஆ சரிங்க

மாற்றம் தெரியுங்களா ஆ சரிங்க அது பா இப்போ ஒரு எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணால் போதுங்களா ஆ சரி எவ்வளோ வாரத்தில் ரெண்டு நாள் மாதிரி எத்தனை நாள் யூஸ் பண்ணும் எவ்வளோ நாள் வரையிலும் எத்தனை மாசம் வரையிலும் யூஸ் பண்ணணும் மூணு மாசமும் போ மூணு மாசம் போதுங்களா ஆ சரி சரிங்க ஆ சரிங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு ஒரு ஆறு மாசத்துக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் க நல்லா தெளிவாயிரும் ஆ சரிங்க நரையெல்லாம் மாறிடும் இல்லைங்களா ம் சரிங்க இப்போ இதுக்கு டேப்லெட்லாம் ஒன்னும் இல்லை இது இதே போதுங்கிறீங்க நாட்டு வைத்தியமே போதுங்கிறீங்க ஆ ஆ

பொதுவாவே சரியாகிடும் சரிங்க நல்லதுங்க நான் பார்க்கறேங்கய்யா பாத்து முயற்சிப் பண்ணுறோம் அப்படி ஏதாவது டவுட்டுன்னா உங்களை கேட்குறோம் சொல்லுங்கய்யா ஆ நல்லதுங்கய்யா நல்லது வச்சுட்டுங்களா ஆ நல்லது